ஹலோ சென்ட் ஜோசப் ஸ்கூலா நாங்கள் விருதாச்சலத்துலேருந்து பேசுகிறோம் உங்கள் ஸ்கூலில் அட்மிஷனுக்காக போன் போட்டங்க

ம் டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ஜாயின் பண்ணனும் ம் நானூற்றி எண்பது மார்க்கு எடுத்துருக்கான் ம் பயோ மேக்ஸ் எதிர்பார்க்கிறோம் ம் சரி மேம் சரி மா சரி மேம் ஏ அது எந்த டேட்டில் வைக்கிரிங்க நீங்கள் சரி மேம் இது அங்கே ஹாஸ்டல் இதலாம் இருக்கா மேம் ஹ்ம் சரி மேம் சரி மேம் நாளைக்கு நாங்கள் வந்து எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வரங்க மேம் சரி மேம்

சரி மேம் சரி மேம் எவ்வளோ அமோண்டு ஆகும் மேம் சரி மேம் சரி மேம் தேங்க் யூ மேம்